நீச்சலுன்றது வந்து கிணத்துல வந்து குளிக்கிறோம்னா மேலே இருந்து குளிப்பேங்க அப்படியே பல்டி அடிப்பேங்க தலையை உள்ள விடுவேங்க தப்பி தவறி ஏதாவது பல்டி கூட அடிப்பேங்க எந்த பாதிப்பும் இல்லை அதில் இருந்து நீச்சல் வந்து ரௌண்டாக கிணத்துல குளிக்கும் போது வந்து உள்ளே போய் மண் எடுக்கிறது நீயா நானான்றதை போய் பார்க்கறது எல்லாமே இது இருக்குது அதில் வந்து எந்த பிரச்சினையும் இல்லை அதுக்கு பின்னாடி வந்து யோகா யோகா வந்துட்டு ஒரு காலை தூக்கி மடக்கி சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணுறது நிறைய இது மாதிரி நிறையா மூச்சு ச மௌனமாக இருக்கிறது அதே மாதிரி நிறையா பண்ணிருக்கிறேன் இது மாதிரி நான் செஞ்சுருக்குறேன் இந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை நீச்சல் வந்து நார்மலாகவே இருக்கும் குளிச்சுட்டு வெளியே வரும்போது எந்த இதுவும் இல்லாமல் இந்த யோகா பண்ணுறதுனால இப்போ வேலைக்கு போயிட்டு வரோம்னாக்கா மனது வந்து கொஞ்சம் ரிலேக்ஸாக இருக்கும் எந்த பிரச்சினையும் இருக்காது வேலை செய்யுற இதில் வந்து கொழப்பமா எந்த கொழப்பமும் இருக்காது மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும் எனக்கு இந்த யோகா பண்ணுறதுனால அதே போல நீச்சல் அடிச்சாலும் எந்த பிரச்சினையும் இல்லை அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை நீச்சல் வந்து அடிக்கிறதில் எந்த மாற்றமும் கிடையாது நல்லா இருக்குது நீச்சல்